ஹலோ ஹலோ ரம்யா அக்காவா ஆ நா நிவேதா பேசுகிறேன் நிவேதா பேசுகிறேக்கா ஆ நல்லா இருக்கேன் இந்த நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது காலையில் ஒம்பது மணிக்கு சுற்றுசூழல்ல சுற்றுசூழலை பற்றி ஒரு ப்ரோக்ராமு அதாவது வீட்டில நம்ம எல்லோரும் சுத்தமாக வச்சிக்கிட்டால் நம்ம நா நம்ம கிராமமும் சுத்தமாகும்ல அது மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒரு நூறு நூறு பேரை கூட்டிகிட்டுப் போய் இந்தமாரி விழுப்புணர்வு முகாம் நடத்திகிட்டு இருக்கேன் சோசியல் சர்வீஸ் மாதிரி அதுக்கு தான் நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா நீங்கள் வந்தீங்கன்னால் அந்த நூறு பேரோடு சேர்த்து உங்களையும் சேர்த்து அந்த ப்ரோக்ராம்க்கு கூட்டிகிட்டுப் போகலான்னு பார்த்தேன் போய் பார்த்தா அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல தெரிஞ்சிகிட்டு நம்ம நாலு பேருக்கு சொல்லலாம்ல காலையில் ஒம்பது மணிக்கு வரீங்களா ஃப்ரீயாக இருக்கீங்களா ஆ நா லொக்கேஷன் வந்து இதோ இங்கே தான் திலகர் திடல்ல காலையில் ஒம்பது மணிக்கு வந்துடுங்க அவங்க பேசுவாங்கள் அதை கேட்டுகிட்டு நம்ம அந்த மாதிரி நடந்துக்கிட்டோம்னால் நம்ம நாலு பேருக்கு சொல்லலாம்ல பக்கத்தில் இருக்கிறவங்களும் சுத்தமாக வச்சிக்கிட்டாங்கன்னால் நல்லது தானே வந் ஆ வந்துடுறீங்களா அந்த நம்ம நம்ம மகளிர் குழுக்களோடய குழுவிலேருந்து தான் போகிறோம் அதில் நீங்கள் இருக்கீங்கல்ல அதுதான் நூறு பேர் நூறு நூறு பேராக கூட்டிகிட்டுப் போகிறேன் அதில் இந்த தடவை உங்களை கூட்டிகிட்டுப் போகலான்ட்டு உங்களுக்கு பேசினேங்க சரி வந்துடுறீங்களா காலையில் ஒம்பது மணிக்கு ஆ நம்ம வீட்டுக்கே வந்துடுங்க வீட்டில எல்லோரையுமே சேர்ந்து கூட்டிகிட்டுப் போகிற மாதிரி தான் மொத்தமாக நீங்கள் வீட்டுக்கே வந்துடுங்க நானே கூட்டிகிட்டுப் போயிடுறேன் உங்கள் எல்லோரையும் சரி மறந்துடாதீங்கள் காலையில் ஒம்பது மணிக்குங்க ரெடியாக வந்துடுங்க ஆ சரி அப்புறம் அப்புறம் வேறு யாராவது பக்கத்தில் இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க யாராவது இருக்காங்களா குழுவில் பக்கத்தில் இருக்கவங்க இல்லைண்ணே யாராவது இருந்தாலும் பரவாயில்லை சும்மா அவைலபிளாக இருந்தால் நம்மளுக்கு நூறு பேர் கணக்கு தானே அவங்க யாராவது இன்ரெஸ்ட்டு இருந்தால் யாராக இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க நம்ம சேர்த்துக்கலாம் நூறு பேரோடு ஆ நிறைய பேர் அவங்க ப்ரோக்ராம் சொல்லிவிட்டு போய்ட்டாங்க வரலன்ட்டாங்க ஆள் சரியா கிடைக்கல நம்ம ஒரு நூறு பேராவது இருந்தால் தானே ஒரு ஒரு இது ப பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதுதான் நானும் இங்கே பக்கத்தில் நாலு பேரரை கூப்பிட்ருக்கேன் சேர்த்து அதுதான் நீங்களும் நாலு பேர் இருந்தால் சேர்த்து கூட்டிகிட்டு வாங்க மொத்தமாக பேசுறது ஆ ஆ சரி சரிக்கா நாளைக்கு வந்துடுங்க கூட்டிகிட்டு வந்துடுங்க ஆ சரி